எனக்கு பிடிச்ச சமையல் குறிப்புன்னா எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும் எந்த டைம்மாக இருந்தாலும் சரி ரெண்டு கப் மாவு இருந்தால் போதும் நான் தோசை சுட்டு சாப்பிட்டுக்குவேன் அதே எங்கள் அம்மா தோசை சுட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப மெல்லிசாக நெய் தோஸ் நெய் ஊற்றி ஸ் செஞ்சு தருவாங்க எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கூட தேங்காய் சட்னி வெச்சு சாப்பிடதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில டைம் வந்துட்டு நான் கடையில் அந்தமாரிலாம் சாப்பிட்ருக்கேன் எல்லா சைடும் ஒவ்வொரு மாரி டேஸ்ட்டு வரும் ஆனால் எனக்கு வந்து எங்கள் அம்மா ஸ் சுட்ட தோசை தான் ரொம்ப பிடிக்கும்